நம்ம வந்து பாடையில் மூச்சை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதோடைய வந்து அதோடைய பங்கு நிறையாவே இருக்குது நமக்கு நம்ம அதனால் தான் வந்து அதிகமாக மூச்சுப்பயிற்சி எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம வந்து பாட்டு பாடுறதுக்குலாம் வந்து பாட்டு பாடுற திறமை வந்து நம்ம மூச்சுனால் தான் வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஒரு சாங்க் நம்ம பாடையிலே இடையில மூச்சுவிட்டா அந்த அந்த சாங்கே வந்து நமக்கு வீணாக போயிடும் அந்த பாடலே அதனால் தான் நம்ம வந்து மூச்சு வ கட்டுப்பாடு வந்து அதிகமாக நம்ம அதை பா ஆதரவு இருக்குது அதோடய ஆதரவு நம்ம வந்து அதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம காலைல எழுந்திரிச்சவொன்னே நம்ம வந்து கொ தண்ணி வாயில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூச்சுவிடாம இருக்கலாம் அந்தமாதிரியும் செய்யலாம் இல்லை குளம் இருக்கிறவங்க வந்து ஃபுல்லாக நம்ம உடம்ப வந்து உள்ள வந்துட்டு தண்ணி மூச்சுவிடாம கொஞ்ச நேரம் அப்படி இருந்து பார்க்கலாம் இந்தமாதிரி நம்ம பயிற்சி நம்ம செய்கையில நமக்கு வந்து பாடுறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்காது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அதனால் தினமும் வந்து நம்ம ஒரு டு ஒரு பத்து நிமிசமாச்சும் வந்து நம்ம அந்தமாதிரி பயிற்சி எடுக்கணும் மூச்சுப்பயிற்சி எடுக்கணும் அதுமாதிரி மூச்சுப்பயிற்சிக்குனே யோகா ஒன்று இருக்குது அதை நம்ம செய்யணும் நம்ம வந்து செய்கிறனால வந்து நமக்கு வந்து பாடல் பாடுவது இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் கஷ்டமாகவே இருக்காது இது வந்து நம்ம செய்கிறதுனால நமக்கு எல்லாமே நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதனால நமக்கு அதனால் நம்ம செய்யணும் அது கட்டாயம் நம்ம வந்து பயிற்சி நம்ம கட்டாயம் நம்ம பயிற்சி எடுக்கிறது நல்லது ரொம்ப